கேப் டிரைவரா சார் நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் சார் நாங்கள் சரஸ்வதி சார் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு மயிலாடுதுறையில் இருந்து பேசுகிறோம் ஆ ஆமாம் சார் எவ்வளோ ம் வெள்ளி கிழமை சார் ஆ ஆமாம் சார் எவ்வளோ சார் ஆகும் ரேட் ஒரு நாலு பேர் போகலாம் சார் போகலாம் சார் ஆ ஆமாம் சார் கேப்பு தான் சார் வேணும் இல்லை சார் கேப் தான் வேணும் கேப் தான் புக் பண்ணணும் ஆ கேப் தான் சார் வேணும் ஆ ஓகே சார் எவ்வளோ நேரம் சார் ஆகும் வேறு ஏதாவது பிளேஸ்யெலாம் வேறு ஏதாவது பிளேஸ்யெலாம் காமிப்பீங்களா சார் ஆ ஓகே ஓகே சார் ஃபுட்யெலாம் ஆ அதுமட்டும் போதும் சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும் சார் அப்படியே வெளில எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் சார் சரி ஓகே ஓகே சார் நான் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு வந்து பிரைடே அன்னிக்கி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் வந்து கேப்பில் ஏறிக்கிறோம் சார் ஆ ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்